மாடித்தோட்டம் வைக்கலாம் செடி அது டேபுளில் வைக்கலாம் வே வேஸ்ட்டான சாக்கில் சாட்டில் வைக்கலாம் சாக்குங்கில் பக்கெட்டுங்களில் வைக்கலாம் ஓட்டையான பக்கெட்டுங்களில் தேவையில்லாத வாட்ருகேனில் வைக்கலாம் அதுமா ட்ரே அப்புறம் வேஸ்ட்டான அந்த பக்கெட்டு இந்த பெருசாக வாங்கி வைக்கிறதாக இருந்தாலும் வைக்கலாம் வெந்தயக்கீரை வேணுன்னா கல்சட்டியில் விடலாம் பானைங்களில் விடலாம் உடச்சி அந்த பானை வேஸ்ட்டாவுதுனா அதை பாதியோடய தட்டிட்டு அந்த பானையில் செம்மண் கொட்டி எருவு கொட்டி வைக்கலாம் அதுக்கு தழை பூவரசன் தழை அழிஞ்சந்தழை எட்டித் தழை ஓணாந்தழை அப்புறம் தும்பத்தழை குப்பமேனித்தழை எல்லாத் தழையும் பறிச்சி ஊறை வச்சு கோமியத்தில் கோமியம் மாதம் கணக்கில் புடித்து வச்சிருந்து மாதம் கணக்கில் அதில் போட்டு வச்சுருந்து அதை ஊறவச்சு மருந்தாக வாட்ரு கேனில் நம்ம வேக கொதிக்க வச்சு வாட்ரு கேனில் ஓட்டை பண்ணி அதை அப்படியே நம்ம வாட்ரு கேனில் ஸ்ப்ரே பண்ணா அதுக்கு ஆயிடும் யூஸ் ஆகும் நம்ம ம மருந்து பெருசாக தேவைனும் தேவைனும் தே தேட வேண்டாம் நம்மளே அதை தயாரிச்சிக்கலாம் கீரை வோணுனாலும் அப்படியே மண்ணைக்கொட்டி பாத்தி மாரி கட்டிவச்சிருந்து அதை விட்டு நம்மளே பறிச்சி நம்மளே கடைஞ்சிக்கலாம் நம்மளால முடிஞ்சது எல்லாம் செய்யலாம் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை எல்லாம் நம்மளுக்கு அப்புறம் தான் எல்லாம் பொருள் தண்ணி சாய்ங்காலம் டைமில் தான் விடலாம் காலை டைம்லேயும் விடலாம் அதுக்கு லைட்டாக பூச்சி மருந்து காலை டைமில் பனியில் அடித்தா தான் அந்த செடிங்களுக்கெலாம் பூச்சி போகும் தும்பத்தழை இல இருக்குப்பார் அதை அந்த தண்ணியை கொதிக்க வச்சு கோமியத்தை கொதிக்க வச்சு இந்த தழைங்கலாம் சொன்னேம்பார் அதை கொதிக்க வச்சு அந்த தும்பை இலையால அப்படியே தெளிச்சிக்கினா வரலாம் வாட்ரு கேன் இல்லைனா கூட நம்மளுக்கு தெரியலனாக் கூட அந்த தும்பைத் தழையில் கையாலேவே தொயித்து தொயித்து அந்த தண்ணி தெளிச்சால் அந்த வைக்கின்ற செடிங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும்